செடி வளர்ந்து பூ பூத்து பார்க்கும்போது அழகாயிருக்கும் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் நிறையா அது கூடும் குலுக்கிவிட்டு உதிரும்போது அதை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப அழகாயிருக்கு செடிகள் வளர்ந்து நிற்கும்போது அதில் நிழல்ல கட்டில் போட்டு தூங்குறது அதோடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செடி அதுக்கிட்ட பேசலாம் அப்படியே விசுவீசுகிசுன்னு இருக்கும்போது நம்ம படுத்து உறங்கும்போது நம்பளுக்கு வர கனவுகளெல்லாம் வேறு மாரியாற்றுக்கு அது உணருறது வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ப மனுசர்கள்கிட்ட இருக்கிற அன்பு கூட மரத்தடியில் படுக்கும்போது அது உணரமுடியும் அன்பை அதை விட அதிகமாவே உணர முடியும் நாம் புத்துணர்ச்சி பெற முடியும்